இப்போ என்னோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் எதை நினைக்கிறேன் அப்படினா என்னோட கல்வியைதான் அந்த கல்வி மோஸ்ட்லி எல்லாத்தோட பலமும் அதுவாகதான் இருக்கும் நம்மள நம்ம கிட்டே இருந்து எதை வேணால் எடுத்தடலாம் ஆனால் நம்ம படிப்பை மட்டும் யாராலேயும் எடுக்கவும் முடியாது திருடவும் முடியாது அதுதான் ஏன்னெனு கேட்டிங்னால் அது வந்து நம்ம மைண்டுக்குள்ளேருக்கு வேறு எதை வேணால் திருடிடலாம் எடுத்துடலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் இந்த கல்விகிற ஒன்றை மட்டும் நம்மளால எதுவும் திருடவும் கூட நம்மளா விருப்பப்பட்டு அடுத்தவங்குளுக்கு கற்று கொடுத்தா மட்டும்தான் வேறு எதுவுமே அதில் பண்ண முடியாது அதுதான் சொல்ல வரேன் இன்னும் பலங்றது நம்ம படிச்சு நம்ம வ அந்த கல்வினால் மட்டுமே தான் நம்ம ஒரு எந்த வேலையாயிருந்தாலும் சரி போகணும் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சோனா அந்த வேலைக்கு நம்மளால போக முடியுமே தவிர வேறு இதில் சும்மா நம்ம வேறு கவுர்மன்ட் ஜாப் இல்லாமல் சும்மா டெம்ப்ரவரியாக பெயிண்ட்டடிக்கிறது இந்த மாதிரி எந்த வேலைக்கு வேணால் போகலாம் ஆனால் நம்மளுக்கு ஒரு நிரந்தரமாக வேலை இருக்கணும் அப்படின்னம்னா நம்ம கல்வி மட்டும்தான் என்னோட பலவீனம் பலம் பலவீனம் அப்படின்னு கேட்டிங்னால் என்னோட பதட்டம்தான் இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா அது வந்துட்டு இருக்கக்கூடாது பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டுமே இருக்கணும் நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது ஏன் அப்படி கேட்டிங்னால் நம்ம ஒன்றை இது நடக்கும் அப்படின்னு ஒன்றை நினைச்சோம்னா அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம எதை ஆழமாக நினைக்கிறமோ அது நம்மளுக்கு கன்ஃபாம் நடக்கும் இல்லை இது நடக்காது இது எப்படி நம்மளுக்கு நடக்குமா நம்ம வேலைக்கு போயிடுவோமா நம்ம இதை செஞ்சுருவோமா இதை பண்ணிடுவோமா அப்படின்ற ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது அது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மள வந்துட்டு வேறு மாதிரி மாற்றிரும் எப்படினு கேட்டிங்னால் நம்மள வேறு கட்டத்துக்கு தள்ளிடும் அதுதான் பலம் பலவீனம் அதுதான் சொல்ல வரேன் நம்மளுக்கு பலம் அப்படினா நம்ம கல்வி மட்டுமே கல்வி கல்வி எவ்வளோ நாள் ஆனாலும் அது மறக்கவும் மறக்காது நம்மள்ட்டந்து யாரும் திருடவும் மாட்டாங்க நீங்கள் பலவீனம் பலவீனகிறது இப்போ அடிக்கிறது பலவீனம் அடி வாங்கிறது பலவீனம் அதுதான் ஒரு விஷயம்